ஹலோ ஹலோ வாங்கங்க வணக்கம்ங்க சொல்லுங்கள் ஆமாங்கக்கா ஆமாங்கக்கா சொல்லுங்கக்கா ஆமாங்கக்கா சரி சரிங்க்கா ஆ நல்லா தான் அக்கா இருக்கு டூ ஃபிஃப்டி ஜிபி ஜிபி வருங்கக்கா தனியாக இன்ட்ரனல் ஸ்டோரேஜு ஃபோர் ஜிபி ரேம் வரும் பிளாக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரும் இதே மேஜிக் ப்ளூவில எடுத்திங்கன்னா உங்களுக்கு டொண்ட்டி நைன் ச டொண்ட்டி நைன் வருங்கக்கா ஆமாங்கக்கா ஆமாம்க்கா பிளாக் வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும் மேஜிக் ப்ளூ வந்து எப்பிடின்னா பளீச்சின்ருக்கிற மாதிரி இருக்கும் பிரைட்டாக இருக்குன்னா உங்களுக்கு மேஜிக் ப்ளூவே எடுத்துகங்க அது டொண்ட்டி நைன் சிக்ஸ் ஹண்ட்ரெட் வருங்கக்கா ஆ போட்டுக்கலாங்க்கா போட்டுக்கலாங்க்கா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஐ அட்வான்ஸ் அமௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு செவன் தௌசண்ட் அதாச்சு பே பண்ணிவிடுங்கக்கா பே பண்ணிட்டிங்கன்னா மந்த்லி மந்த்லி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ரெட் பே பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பே இஎம்ஐ முடிக்க ஃபோன் எல்லாம் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ அப்பல்லாம் இல்லைங்க்கா வேணா நீங்கள் ஃபோன்னு வாங்கும்மோது ஹெட்செட்டும் ப்ளூடூத் ஹெட்செட் இருக்குங்க்கா அது ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்போம் ஏன்னா இப்போ வந்த மாடல்னால் ஒரு ஆஃபர் அது அப்படி இப்போல்லாம் வாய்ப்பு இல்லைங்க்கா ஏன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபோன் எல்லாம் நிறைய ப்ராப்ளம் இருக்கனால பழைய ஃபோன் எடுத்துக்கறதில்லை ஆமாம் ஆமாம்ங்க்கா ஆ ஹா அப்படிலாம் இல்லைங்க்கா

ஆமாம் ஆமாம்ங்க்கா கே கேமரா எல்லாம் கேமரா எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது கேமரா பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவை இல்லை ஆ ஓகேங்கக்கா ஓகேங்கக்கா வாங்க ஆ தேங்க்ஸ்